நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்லேயே ஊதுபத்தி தயாரிச்சோம் எங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேலை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பத்து இருபது பேராக சேர்ந்து ஒரு பக்கம் கொஞ்சமாக இடம் இருந்தது அதில் எல்லாருக்கும் இருபது பேர் சேர்ந்து நாங்கள் அந்த ஊதுபத்தியை செஞ்சோம் ரெண்டாவது எங்கள் மாவட்டம் வந்து விவசாய மாவட்டம் அப்படின்றதனால அந்த நாற்று பயிறு அது விளைவிக்கிறத்துக்காக எல்லாம் வெயில்ல போய் வேலை செய்கிறத விட எல்லாருமே சேர்ந்து ஒரு இருபது பேராக சேர்ந்து அந்த நாற்று விதை போட்டு நமம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வளர்த்தோம் அதுக்கப்புறமா வந்து கார்மெண்ட்ஸ் தையல் ஒருத்தர் மட்டும்தான் தையல் தைச்சி கற்றுட்ருந்தாங்க எல்லாருக்குமே கத்துக்கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ட்டு ஒரு கார்மெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கும் கத்துக்கொடுத்து வெளிலேருந்து நாங்கள் துணி வாங்கி தைச்சி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இருபது பேர் சேர்ந்து செய்கிறோம் அவங்களுக்கும் ஒரு தொழில் அமைஞ்சிருக்கும் ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதனால் எங்களோட மாவட்டம் மாவட்டம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேறி இருக்குது